ஹலோ அம்மா டாக்ட்ரு அம்மாலாம்மா டாக்ட்ரு அம்மாலாம்மா எம்மா நான் வந்து நான் வந்து சிறுவண்டத்துலேருந்து பேசுகிறேம்மா என் பேர் சரி ஏன் பேர் குயில்பட்டும்மா எம்மா எனக்கு கால் கையே சரியே இல்லயேம்மா என்ன செய்துன்னே தெரிய மாட்டிக்குதும்மா ரொம்ப ஒரு மாதிரி அம்மா இப்போ ஒரு மாசமாக அப்படி இருக்கும்மா ஒரு எனக்கு எழுவது வயசு ஆகுதும்மா ஆ சாப்பாடு எல்லாம் சாப்பிட தாம்மா செய்யறேன் என்ன செய்துன்னே சொல்ல முடியல உடம்பு ஃபுல்லாக ஒரே வலி கை கால் வலிம்மா உட்காந்தாக்கா எந்திரிக்க முடியல காலில் எம்மா ராத்திரிக்கு தூக்கம் ஒரு மணிக்கு மேலே தான் தூக்கம் வருது அதுவும் தூங்குனாலுமே திடீர்னு திடீர்னு ஒன்றுக்கு எந்திரிச்சாக்கா ம ஆமாம் ஒன்றுக்கு இருந்துகிட்டு படுத்தாக்கா திருப்பி தூக்கமே கிடையாதம்மா தூங்கவே முடியல என்னத்துனாலம்மா அப்படி இருக்கு

அது தானம்மா ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது அதான் நல்லா தெரியுது அதை தான் திங்கிவேன் நான் அதை சாப்பிட கூடாதாம்மா ஆ ஆ சரிம்மா சரிம்மா இல்லை ஆ இல்லை மாத்தரை மருந்து எதுவும் சாப்பிடணுமா ஸ்கேனுனாலே பயமாக இருக்கே ஒன்றும் கிடையாதுலம்மா டிவி பார்க்கக்கூடாதா ஆ சரி நேரம் போகலேன்னு தாம்மா கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆ அப்புறமா ரொம்ப பேசுன உடனே மூச்சு வாங்குது சரிங்க எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்ம்மா ஆ இது என்ன மருந்தும்மா சாப்பிடணுன்னீங்க எம்மா என்ன மருந்து சாப்பிடணும் ஆ சரி நாளைக்கு பார்த்துட்டு மருந்து தருவீங்களாம்மா ஆ சரிம்மா சரி சரிம்மா ரொம்ப நன்றிம்மா ஆ சரி சரிம்மா